ஹலோ ஹோட்டல் சரவண பவனுங்களா ஆ சரிங்க நாங்கள் ஸ்விக்கியில் வந்து ஒரு மசால் தோசை ஒரு இட்லி கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஆட்ரு கொடுத்துருந்தோங்க நாங்கள் ஆட்ரு கொடுத்தது வந்து இப்போ கூட வந்து கட்லரி டிஸ்போசபிள் ப்ளேட்டு ஃபோர்க்கு ஸ்பூனு இதெல்லாமும் அனுப்பிச்சி விட்டிங்க எங்கள் வீட்டில் வந்து பாத்திரலாம் இல்லை இப்போதான் ஊரில் இருந்து வந்திருக்கோம் அதனால நீங்கள் இங்கே கொடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதேமாதிரி கூட இருக்கற வந்து குழந்தைங்கலாம் இருக்காங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமா டெலிவர் பண்ணிணா கூட நல்லாயிருக்கும் ஓ சரிங்க கொடுக்குறீங்களா ரொம்ப தேங்க்ஸுங்க இந்தமாதிரி டிஸ்போசபிள் ப்ளேட்டு ஸ்பூனு ஃபோர்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறனாலதான் நாங்கள் திரும்ப கஸ்டமர்ஸ்ஸு விரும்பி பார்த்து சரவணா பவனில் திரும்ப ஆட்ரு பண்ணுறாங்க ஸ்விகியில் ஆட்ரு பண்ணுறப்ப கூட உங்களோடய பேக்கேஜிங்கெல்லாம் நல்லா இருக்குது கூட இதை அனுப்ச்சு விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க சரிங்க வேறு ஏதாவதுன்னா ஒரு டிஸ்போசபிள் டம்ளர் ஒரு டிஸ்போசபிள் பேக்கேஜும் கொடுத்துருந்திங்கன்னா நல்லா இருக்குங்க இதை கொடுத்துருந்திங்ன்னா நாங்கள் ஈஸியாக டிஸ்போஸும் பண்ணலாம் ஆ ஓகே தேங்க்ஸுங்க அதாவது ஊரில் இருந்து இன்னும் இப்போதான் வந்திருக்கோம் அதனாலதான் பாத்திரம் அதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல அதுதான் குழந்தைங்க இருக்காங்க அதனாலதான் டிஸ்போசபிளா கொடுத்தா நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதேமாதிரி ஆட்ருல் வந்து சாம்பார் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க ஒரு தோசையும் வந்து நல்லா பேக்கேஜிங் ஒரு ராப்பரில் போட்டு கொடுத்திங்கன்னா ஈஸியாக ப்ளேடில் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஃபோர்க்கு ஸ்பூன் வந்து நம்மளோயட ஹல்வாவுக்காக கொடுங்க நம்ம நெய் அல்வா ஆட்ரு பண்ணியிருக்கோம் நெய் அல்வா உங்கள் ஹோட்டலில் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க அதனால அது ஃபோர்க்கு கொடுங்க கார இட்லியும் ஆட்ரு பண்ணியிருக்கோம் அதுக்காகவும் ஃபோர்க் தேவைப்படுங்க ஸ்பூனு நமக்கு கண்டிப்பாக சட்னிக்கும் வேணும் சாம்பாருக்கும் வேணும் அதனால கொடுத்து அனுப்புங்க சரிங்க அனுப்பறிங்களா ரொம்ப தேங்க்ஸுங்க